தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் அசாம் சத்திஸ்கர் மத்தியப்பிரதேஷ் சிக்கிம் திரிபுரா ஒடிஷா மஹாராஷ்டிரா கர்நாடகா மணிப்பூர் பீகார் ஆந்திரப்பிரதேஷ் அருணாச்சலப்பிரதேஷ் உத்ராகாண்ட் ஹரியானா உத்திரப்பிரதேஷ் மேகாலயா நாகாலேண்ட் ஒடிஷா குஜராத் கோவா பஞ்சாப்